ஆ மேம் எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் ஃபோர்ட்டின் ப்ரோ வேணும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுறீங்களா

ஓகே இன்ஸ்டால்மென்ட்டில் என்ன அமௌன்ட் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே

ம் ஆமாம் மேம் ஆ ரெடி கேஷ் கொடுக்குறோம் மேம் பட் இப்போ ஷாப்பில் நான் நேரில் வந்து வாங்கணுமா இல்லை டெலிவரி பண்ணுவீங்களா ஜிபே பண்ணுனா ஓகே மேடம் நான் இப்போ இந்த அமௌன்ட் கொடுத்து நான் வாங்கறேன் எனக்கு வேறு எதுவும் ஆஃபர் பண்ணுவீங்களா ஓகே மேம் நான் அகைன் உங்களுக்கு கால் பண்ணி டீட்டைல்ஸெல்லாம் கொடுக்கறேன் நீங்கள் எனக்கு அதை டெலிவரி பண்ணிவிடுங்க மேம் ஓகே ஓகே மேம் நான் வீட்லையும் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன் மேம் அப்படி நான் பே பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு டெலிவரி பண்ணிவிடுங்க ஓகே ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க் யூ